ஹலோ சார் மொபைல் கடையா சார் சார் மொபைல் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தேன் சார் ரெண்டு நாள் இருக்கும் ரெட்மி நோட் நயன் டிஸ்பிளே மாற்ற சொல்லி ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்ற சொல்லி ஆ அது ஸ்டாக்கு இல்லை ஆட்ரு பண்ணி வரணுன்னு சொன்னீங்க வந்துவிட்டாத சார் ஸ்ட்டாக்கு ஓகே சார் ஓகே குவாலிட்டி பிரைஸ் எவ்ளோ சார் வரும் குவாலிட்டிவைஸ்ஸு ஓகே சார் சார் வாரண்டி உண்டா சார் இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டோமென்னா வாரண்டி உண்டா ஒன் இயர் வாரண்டி உண்டா சார் ஃபோர் தௌசண் பண்ணிணிங்களா ஏதாவது கம்மி பண்ணிக்கலாமா சார் சரி ஓகே சார் ஏதாவது அட்வான்ஸ் ஏதாவது அனுப்புனுமா சரி இது உங்கள் ஜிபே நம்பர் இதுக்கே அனுப்பிடலாமா சார் சரி ஓகே சார் நான் கடையில் வந்து நாளைக்கு பார்த்துக்கிறேன் சார் ஆ ஓகே தேங்க் யூ சார்